நம்ப எல்லாருக்குமே தெரியும் தமிழென்பது ஒரு ஒரு பழமையான மொழி இப்போருக்க ஜென்ரேஷனில் வந்து தமிழ் வந்து யாரும் அவ்வளோ பேசவே மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுலியே தமிழ் வந்து தமிழ் நாட்டில்தான் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட மொழி இது வந்து ரொம்ப பழமையான மொழி இப்போ இருக்க யாருமே வந்து ஃபுல்லாக இங்கிலிஷ் ஹிந்தி அதர் லேங்குவேஜஸ் தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மறந்துட்டு வராங்க இப்போ இருக்க பள்ளிகள் கல்லூரிகள்லியுமே எல்லாருமே வந்து தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழ் நாட்டில் இருக்க மக்களும் வந்து தமிழோடய பண்பாடோ அதோடய கல்ச்சர் எல்லாமே வந்து தெரியும் அதனால் இப்போ என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கனா பள்ளி கல்லூரிகள்ல வந்து தமிழ் பேச்சுப்போட்டிகள் கவிதைகள் இதெல்லாம் வந்து நடத்துறாங்க மற்ற மாவட்டங்களில் போய் மற்ற ஊரில் போய் தமிழ் பேச்சுப்போட்டிகள் நடத்தி அங்கே வந்து வின் பண்ணி நம்ப தமிழோடய பண்பாட்டை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க இதனால் வந்து நம்ப தமிழ் மொழி வந்து நம்ம இன்னும் வளர்ந்து வளர்ந்து வருகுது நம்பளோடய தமிழ் மொழி வந்து மற்றவங்க எல்லாருக்குமே தெரியிது தமிழ் பண்பாட்டையும் தமிழ்மொழியின் மூலம் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க